எனக்கு புகைப்படம் எடுப்பது மிகவும் பிடிக்கும் பொதுவாக நான் வந்து வெளியே எங்கயாச்சு போகும்போது வந்து புகைப்படம் எடுப்பேன் நிறையா விலங்குகள் செடி கொடிகள் மலைகள் மேகங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் வந்து புகைப்படம் எடுப்பேன் இது வரைக்கும் நான் எடுத்த புகைப்படத்திலையே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து மலைப்பிரதேசத்துக்கு நான் ஒரு பயணம் மேற்கொண்டேன் அந்த பயணத்தில் நான் போகும்போது போகிற வழியிலிருந்த அழகான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் புகைப்படம் எடுத்துகிட்டு போனேன் அப்படி புகைப்படம் எடுத்ததில் வந்து ஒரு மரம் வந்து மரத்தோடய புகைப்படம் வந்து ரொம்ப அழகா வந்துருந்துச்சு அந்த புகைப்படம்தான் வந்து நான் எடுத்த புகைப்படத்திலையே ரொம்ப பிடித்த புகைப்படம் அது மட்டும் இல்லாமல் புகைப்படம் எடுக்கும்போது என்னோடய கேமராவில் நிறையா செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து மாற்றுவேன் அப்படி மாற்றுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா விஷயங்களை வந்து நான் மாற்றி ட்ரை பண்ணுவேன் அப்படி எடுத்த புகைப்படம் எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நிறையா புகைப்படம் எடுக்க எடுக்க என்னுடைய புகைப்படம் எடுக்கும் திறன் வந்து அதிகரிக்கிறது அது மட்டுல்லாமல் என் நான் எடுத்த புகைப்படத்தை எல்லாமே என்னோடய நண்பர்களுக்கு எல்லாமே வந்து நான் அப்பப்போ காமிப்பேன் அவங்களும் அந்த புகைப்படத்தை எல்லாமே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அந்த புகைப்படத்தை நான் எப்போயாச்சி வந்து தனிமையிலிருக்கும்போது வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த புகைப்படங்கள் வந்து மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறதா இருக்கும் எப்பையாச்சு சோகமாக இருக்கும்போதும் அந்த புகைப்படங்கள் பார்ப்பேன் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் அந்த புகைப்படங்கள் பார்ப்பேன் அந்த புகைப்படங்களில் பார்க்கும்போது வந்து நான் அந்த புகைப்படம் எடுக்கிறக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயோல்லாம் வந்து எனக்கு நினைவுக்கு வரும் சரி இந்த மாதிரியான புகைப்படங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ மாறிகிட்டு வர காலக்கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து புகைப்படம் எடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படறாங்க ஏனால் வந்து எல்லார்க்கிட்டையும் வந்து கைப்பேசி இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளோடய கைப்பேசியை வைச்சே நம்ம எளிதில் வந்து நல்ல நல்ல புகைப்படங்கள் வந்து எடுக்க முடியும் அதனால வந்து எல்லோராலையுமே வந்து புகைப்படம் வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால வந்து நமக்கு பிடித்த புகைப்படங்களை வந்து நாமளே வந்து எடுத்துக்கலாம் நன்றி